இப்போ வந்து ஃப்ரிட்ஜினு எடுத்துக்கிட்டிங்கனா ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளாம் வில்லேஜி லைனில் இருக்கறதுனால டவுனுக்கு வந்தாங்கன்னா காய் வாய்ங்கினு வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் ஆகிற அளவுக்கு வெச்சிக்கலாம் கொத்தமில்லி வந்து பார்த்தீங்கனா இன்னைக்கி வாய்ண்ட்டு வந்தோம்னா நாளைக்கிலாம் ஒரு மாதிரி காய்ஞ்சி போய் வாடி போய்ரும் நல்லாயிருக்காது ஆனால் கொத்தமில்லி ததழை கருவேப்பிலை தழை புதினா அந்த மாதிரி வெச்சுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜி வந்து யூஸ் ஆகுது மாவாட்டி மூணு நாள் வெச்சுக்கிறாங்க சப்பாத்தி மாவு பெசைஞ்சி ரெண்டு நாள் வெச்சு வெச்சிக்கலாம் இதுன்னா நம்ம நமக்கு வந்து தேவைகள் தான் ஆனால் அது ஃப்ரிட்ஜின்னு ஃப்ரிட்ஜால் நன்மைகள் தான் அதே மாதிரி ஃபோனுன்னு எடுத்துகிட்டிங்னா ஃபோனில் வந்து இங்கே எங்கே ஒரு விஷயம் நடந்தாலும் உடனுக்கொன்னே நமக்கு வந்து தகவல் வருதுங்க அப்போலா பார்த்தீங்கன்னா தந்தி தந்தி அடித்து அந்த தந்தி வந்து சேர்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் கழிஞ்சு நம்மக்கிட்டே வந்து சேர்ந்து நம்ம போய் அந்த இடத்துக்கு பாக்கிறதுக்குள்ள சரியா போயிடும் ஆனால் இப்போலா உடனுக்கொன்னே அங்கே என்ன நடக்குது அதாவது இப்போ வேலூரில் நடக்கிற விஷயம் நமக்கு இங்கே உடனே தெரியுது எங்கே நடக்கறாளோ அந்தந்த விஷயம் அப்பப்பயே தெரியுது நெட்டெல்லாம் வந்துச்சு ஃபைவ் ஜி வரையும் இப்போ வந்துடுச்சு அதனால் சீக்கிரமாக நமக்கு எந்த ஒரு தகவலும் தெரிய வருது அதனால் மொபைலு ஒரு நல்ல யூஸ் தான் வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டிங்னா எல்லோரும் இன்னைக்கி இருக்கிற காலத்தில் நாகரீக காலத்தில் எல்லோருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகும்மோது துணி துவைக்க டைம் இருக்காது டைம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க மிஷினில் போட்டுவிட்டு போயிடுறாங்க ஈவினிங் வந்து எடுத்து உளர்த்திக்கிறாங்க அதுவே ட்ரை பண்ணியும் கொடுத்துடுது அதனால் நமக்கு வாஷிங் மிஷின்னாலேயும் நன்மைகள் தான் ஃப்ரிட்ஜாலேயும் நன்மைகள் தான் ஃபோனாலேயும் நன்மைகள் தான் டிவி எடுத்துகிட்டிங்னா குழந்தைங்க நல்லா சுட்டி டிவி பாக்கிறதுக்கும் சரி ஒன் நியூஸு பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து மொபைல் ஃபோன் அந்த காலத்தில் இருக்கறவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது அதனால் நியூஸு உடனுக்கொன்னே நியூஸ் பார்த்து எந்த இடத்துல என்ன நடக்குது என்ன தவறுதல் நடக்குது வெளிநாட்டில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்ற தகவலையும் நாம் தெரிஞ்சிக்கிறத்துக்கு டிவியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது